ஹாய்க்கா அரிசி என்னென்ன அரிசிலாம்க்கா இருக்குது உங்கள் கடையில் எனக்கு பிரவுன் அரிசி ஒரு அஞ்சு கிலோ ஜாஸ்மின் அரிசி ஒரு அஞ்சு கிலோ வேணும்க்கா ரேட்டு என்னக்கா ஆ சரிங்கக்கா ஆ சரிங்கக்கா எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு கிலோ கொடுத்துருங்கக்கா டெய்லி வாங்கிறேங்க்கா எனக்கு டெய்லியும் கொடுங்க ஆ சரிங்கக்கா போய்ட்டு வர்றங்க்கா